எங்கள் ஊர் வந்து தேவ சந்திரம் தேவ சந்திரத்தில் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில வந்து அந்த ப அந்த காலத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக டெல்ட்டா கம்பெனி அந்த மாரி ஓலா அந்த மாரி வேலை வாய்ப்பு வந்து கால் சென்ட் கால் சென்ட்ரு அந்த மாரி எல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு வந்து இப்போ கிரிஷ்ணகிரியில வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஊர் பகுதிகளில் இளைஞர்கள் வந்து எதிர் கொள்ளும் சவால்கள் இருக்கு வேலை வேலை வாய்ப்பு வந்து இப்போ அதிகமாக எங்கள் பகுதிகளில் வந்து இளைஞர் மக்க வள வேலை வாய்ப்பு வந்து வளர்ந்துட்டேபோது இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு